வணக்கம் சார் அதியன் ஓட்டலுங்களாங்க சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஒரு பிறந்த நாள் விழா ஒன்று இருக்குதுங்க சார் அதுக்கு சாப்பாடு கேக்கெலாம் ஆர்ட்ரு பண்ணணுங்க சார் கேக்கு சாக்லேட் கேக்கு அஞ்சு கிலோங் சார் சாப்பாடு வந்து ஒரு முன்னூறு பேருக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வெங்காய பச்சடி மட்டன் கிரேவி முட்டை ஒரு முன்னூறு வேணுங் சார் ஸ்வீட்டு பீடா ஒரு கொஞ்சம் அரை லிட்ரு தண்ணீர் பாட்டில் வந்து ஒரு முன்னூறு வேணுங் சார் வாழை இல ஒரு முன்னூறு சாதா சாப்பாடு ஒரு நூறு வேணுங் சார் சாப்பாடு சாம்பார் ரசம் பொரியல் அப்ளம் வடை பாயசம் ஆமாங் சார் ஆமாங்க சார் எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னுட்டு நீங்கள் மெசேஜி பண்ணிங்கனால்ங் சார் நான் போன்பே பண்ணிவிடுவேங் சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் எதாவது தள்ளுபடி எதாவது இருக்காங் சார் ஆஃபரு ஆ இவ்வளோ பா வாங்கிறோம் ஆ சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் ஆ அட்ரஸ் சொல்கிறேங் சார் நாகக்கன்னி பெண்ணாகரம் மெயின் ரோடு பழைய மாதேஸ்வரா தேட்டரு அருகில் ஃபோன் நம்பர் சொல்கிறேங் சார் சொ ஒம்பது ஒன்று அஞ்சு ஒம்பது ஆறு ஒம்பது ரெண்டு ரெண்டு எட்டு ஏழுங் சார் ஆமாங் சார் ஆமாங் சார் இன்னொரு நம்பர் சொல்கிறேங் சார் தொண்ணூற்றி அஞ்சு ஒம்பது ஏழு மூணு ஜீரோ ஆறு எட்டு எட்டு ஜீரோங் சார் ஆ கரெக்ட்டாக டெலிவெரி பண்ணிடுங் சார் ஓகேங் சார் ஓகேங் சார் தேங்க் யூ சார்